ஹலோ வணக்கம் மெர்ஷா ஸ்வீட் கடையா ஆ நான் இங்கே வ வேளாங்கண்ணியில் இருந்துதான் பேசுகிறேன் எனக்கு வந்து ஆ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து லட்டு ஜிலேபி இது மாதிரி வீட்டு முறையில் செஞ்ச நல்லவிதமாக செஞ்சு கொடுக்க முடியுமா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் இது வந்து ஆறாந்தேதி ம் அது எ என்ன விலை கிலோ என்ன விலை விற்கிறீங்க ஜாங்கிரி லட்டெல்லாம் ம் எண்ணெய் எண்ணெயிலே கொடுங்க ம் ம் ம் சரி லட்டு லட்டு ஏ லட்டு அதிரசம் இதெல்லாம்கூட ஆ

ஆ ஆ அதிரசம் லட்டு இந்த இது கேழ்வரகில் செ செய்வாங்கள்லே ரவாலட்டு லட்டு ஆ ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ம்

ஆ ஆ இப்போதைக்கி அதெல்லாம் தேவையில்லை அந்த ஸ்வீட்டு அந்த இந்த லட்டு ஜாங்கிரி இந்தமாதிரி இந்த ஐட்டம்ஸ் தான் வேணும் இல்லைனா அதுவந்து நூறு கிலோ எல்லாம் சேர்த்து கொடுங்க ஆ ஓகேயா நான் ஆ ம் சரி சரி எங்களுக்கு ஆ விலை கம்மி பண்ணிப்போடுங்க ம் சரி சரி சரி ஓகே தேங்க் யூ பாய்